எங்கள் பகுதி கிராமம் அப்படிங்கிறதால ஊர் திருவிழாக்கள் அதிகமாக இருக்கும் சித்திரை ஒன்று ஐயனார் கோவில்ல சிறப்பு வழிபாடெலாம் பண்ணுவாங்கள் ஊர்ல உள்ள தெப்பக்குளத்தில் காவடி புறப்பட்டு அது எல்லா வீடுகள்லேயும் வழிபாடு பண்ணி நீர்மோர் பானகம் அந்த மாதிரிலாம் நிறையா கொடுபாங்க அப்புறம் வைகாசி மாசத்தில் அம்மன் கோவில்ல தீமிதி திருவிழாலாம் நடக்கும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அது எல்லாத்தையும் நமக்கு அறிவிக்கிறது தப்பாட்டம் யூஸ் பண்ணிதான் அந்த தப்பு சத்தம் கேட்டாலே நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுவோம் சாமி வரப்போகுது அப்படின்னு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த தப்பாட்டம் எங்கள் ஊர்ல பண்ணிட்டு வராங்கள் அப்புறோம் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி ஆற்றுக்கு போய் பெண்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கும்மி அடிக்கிற வழக்கத்தை இன்ன இன்றைய அளவுக்கும் நாங்கள் அதை பண்ணிட்டு வரோம் அது ரொம்பவே எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஜாலியான நாளாக இருக்கும் அன்றைக்கி ஸ்கூலோ காலேஜோ எது இருந்தாலுமே ஊர்ல உள்ள எல்லாப் பொ பெண்களும் அன்றைக்கி லீவு போட்டுட்டு அதை எல்லாருமே கரக்ட்டாக செஞ்சிடுவாங்க அப்புறம் தை பொங்கல் அன்னைக்கு உரியாட்டம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது இதுமாதிரி எல்லா வருஷமும் நாங்கள் பண்ணுறதுனால இது மாதிரியான பழங்குடி கலைகள் அழியாமல் எங்கள் ஊர் மக்கள் நாங்கள் அதை பாதுகாத்துகிட்டு வரோம்